நான் உங்களோட கடையில் வந்து ஒரு க்ளாஸ் மே க்ளாஸ் மெட்டீரியலை லேபுக்கு தேவையான மெட்டீரியல்ஸெலாம் நான் வந்து உங்கள்க் கிட்டே ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடியிலே ஆன பீக்கர்ஸு டூ ஃபிஃப்ட்டி எம்எல் பீக்கர்ஸ் வந்து ஒரு இருபது ஆர்டர் கொடுத்துருந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரேட் எம்எல் பீக்கர்ஸ் வந்து ஒரு பத்து ஆர்டர் கொடுத்துருந்தேன் அப்புறம் பிப்பெட் ப்யூரெட்டு இது எல்லாமே வந்து க்ளாஸில் ஆனதுன்னு உங்களுக்கும் தெரியும் நீங்களே அதை பேக் பண்ணியிருக்கீங்க அந்த பேக்கிங் பண்ணதை அது ஒழுங்காக டெலிவரி பண்ணணுமில்ல அந்த இப்போது வந்து நம்ம வெளியே குடுத் வெளியே அனுப்பப் போகிறோம் இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டிலேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகுது அப்படின்னம்போது அதை நீங்கள் எவ்வளோ பத்திரமா பேக் பண்ணியிருக்கணும் இப்போது எனக்கு அதை மொத்த ரேட் அதோட மொத்த ரேட்டு நான் உங்களுக்கு பே பண்ணிணது பத்தாயிரத்து இரநூறுபா இப்போது அதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பீக்கர் தான் அதில் சரி இருக்குது மீதி எல்லாமே வந்து உடஞ்சிப் போயிருக்குது பிட்பெட்டு ப்யூரெட்டு எல்லாமே உடஞ்சிப் போயிருக்குது நாளைக்கு எங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் இருக்குது இதை நம்பி நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிணா இது மாதிரி பண்ணிக் கொடுத்துட்டீங்க இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஒழுங்கா வந்து காசு கொடுத்துருங்க அப்படி இல்லையா நான் வந்து இன் என்னோட திங்க்ஸ் எல்லாம் மாற்றிக் கொடுங்க இப்போது எனக்கு இமீடியட்டாக நீங்கள் வந்து எனக்கு இந்த பீக்கர்ஸு எல்லாமே மாற்றிக் கொடுக்கணும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏ எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிற உங்கள் கடைக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி யாராச்சு இருந்தால் நீங்கள் வந்து உடனடியாக எங்களோட நாளைக்கு எங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் இருக்குது அதுக்காக நீங்கள் வந்து எங்களுக்கு இப்போ ரெடி பண்ணித் தந்தே ஆகணும் அப்படி இல்லையா பணத்தை வந்து நீங்கள் திருப்பிக் கொடுங்க நாங்கள் இன்றைக்கே பார்த்துக்கறோம் உங்களால் வந்து பணம் நேரில் கொடுக்க முடியாது அதனால் வந்து நீங்கள் எனக்கு ஆன்லைனில் வந்து எனக்கு காசு பே பண்ணியே ஆகணும் இதை பண்ணல அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா நான் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து இதுமாதிரி பேக்கேஜெலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க